பக்கத்து ஏரியாவில் வந்து கோவிட் நைண்டீனால் ஒருத்தவரு பாதிப்பு அடைஞ்சாரு அடைஞ்சோனே எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பயம் வந்துட்டு பயம் வந்தோடனே நம்மளுக்கும் அந்த தொற்று வந்துரும் அப்டின்னு நினச்சி பயம் வந்துட்டு அதுக்கப்புறோம் வந்து போலீஸ்லாம் வந்து யாரும் வெளியில் போக கூடாது உள்ளாரயே இருங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ளாரேயே இருங்கள் எங்கள் வெளியில் போனாலும் எங்களை கேட்டுட்டு தான் போகணும் வெளியில் போக கூடாது அப்புன்னு சொல்லிட்டாங்க நாங்க வந்து சாப்பாட்டுக்கு இதுக்கெலாம் எதுவும் வச்சிரலை கடையெலாம் பூட்டி கடந்துச்சு எதுவும் திறக்கவே இல்லை திறக்கவே இல்லையா ஒன்றும் பண்ண முடியாது அப்புடின்னு நான் நினச்சிக்கிட்டு மாஸ்க் மட்டும் போட்டுகிட்டு வெளியில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரன் காய்கறி வாங்கிட்டு வரும் போது காய்கறிலாம் நல்லா அலசி நல்லா அலசி கேரிபைலான் வச்சுட்டு அலசிட்டு அப்புறோம் நான் குளிச்சிட்டு உள்ளார வந்துட்டு அதுக்கப்புறோம் எங்கள் அம்மா சமைச்சாங்க சமைச்சிட்டு சாப்பிடுட்டு அதுக்கப்புறோம் வந்து நியூஸில் போட்டுகிட்டு இருந்தாங்க நியூஸில் என்னென்னா கொரனாவுக்கு வைரஸ் இன்னும் இது ஊசி இன்னும் கண்டுபிடிக்கலை இன்ஜெக்ஷன் இன்னும் கண்டுபிடிக்கில அப்படின்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாம் பக்கத்தில் இது பல இடத்துல இறந்துகிட்டு இருந்தாங்க வேற பாதிப்பு அடைஞ்சிட்டு சென்னைலலாம் பாதி பேர் இறத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கு இன்னும் இது ஊசி இன்ஜக்ஷன்லாம் கண்டுபிடிக்கில இனிமே தான் கண்டுபிடிக்கணும் தோல்வி அடைஞ்சிகிட்டே இருக்குது எது எல்லாம் தோல்வி அடைஞ்சிகிட்ருக்கு அப்புடின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என்னடா இது அப்டின்னு எங்கள் வீட்டில் எல்லாரும் இந்த மாதிரின்னு பார்த்துகிட்டு இருந்தாங்க நம்மளாலேயும் ஒன்றும் வேடிக்கைதான் பார்த்துகிட்டு இருக்க முடியும் இந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்களும் பயத்தில் இருந்தோம் நமக்கு இந்த ஊருக்கு பக்கத்து ஏரியாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறோம் வந்து பக்கத்து ஏரியாவுக்கு வந்துட்டு ஏன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் பெரியப்பாவுக்கலாம் வந்துட்டு இது வ வெளியூர் பெரியப்பாவுக்கலாம் வந்துட்டு நாங்கள் என்னென்னா என்னானு பயம் பயம் வந்துகிட்டே இருந்துச்சு சரி நம்ம ஏரியாவுக்கு வந்து நம்மளுக்கு வந்துடும் அந்த மாதிரின்னு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வெளியில் போக கூடாது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வெளியில் போக கூடாது வீட்டுக்குள்ளாறயே இருங்க எல்லாரும் அப்புடின்னு அம்மா சொல்லிட்டாங்க